இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது